நாள் முழுவதும் நமக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது தண்ணீர் இல்லாமல் நம்மால் எதுவும் செய்வது முடியாது நமக்கு வீட்டுக்கு சாப்பாடு செய்வதற்கும் மேலும் வீட்டை சுத்தப்படுத்துவதற்கும் நமது துணிகளை துவைப்பதற்கும் மற்றும் குளிப்பதற்கும் தண்ணீர் முக்கியமாக நமக்கு தேவைப்படுகிறது தண்ணீர் இல்லாமல் நம்ம நம்மால் ஒருப்பொழுதும் இவ்வுலகில் வாழ முடியாது காற்று எப்படி நமக்கு முக்கியமோ அதே போன்று தண்ணீரும் நமக்கு தேவைப்படுகிறது அது பல்வேறு விஷயங்களுக்காகவும் பய பயன்படுகிறது தண்ணீர் என்பது நம்மளது உயிர் மூச்சு ஆகவே தண்ணீரை நாம் சிக்கனமாக பயன்படுத்தவும் கற்றுக்கொள்ள வேண்டும்